ஆ சிட்டி சூப்பர் மார்க்கெட்டுங்களா ஆ எனக்கு வந்து நான் இங்கே விழு நெய்வேலிலேருந்து பேசுகிறேன் எனக்கு வந்து வீட்டுக்குத் தேவையான கொஞ்சம் க்ரோசரிஸெல்லாம் வேணும் ஆ அதெல்லாம் கொ உங்கள்கிட்ட இருக்குதுங்களா ஓகே குட் குட் ஓகே ஓகே எனக்கு வந்து துவரம்பருப்பு ஒரு மூணு கிலோ போட்டுக்கோங்க அடுத்தது வந்து கடல பருப்பு ஒரு கால் கிலோ போட்டுக்கோங்க ம் ம் ப அடுத்து பச்சைப் பருப்பு ஒரு ஒரு கிலோ போட்டுக்கோங்க அடுத்து மைதா கோதுமை இதெல்லாம் ஓ ஒன் ஒன் கேஜி போட்டுக்கோங்க ஆயில் வந்து ஃபைவ் லிட்டர்ஸ் போட்டுக்கோங்க குக்கிங் ஆயிலு அதுமாதிரி ர ர ரைஸ் வந்து எனக்கு இட்லி ரை இட்லிக்கு போடுற ரைஸ் வந்து ஒரு ஃபைவ் கேஜி போட்டுக்கோங்க அதுமாதிரி உளுந்து அது ஒரு ரெண்டு கிலோ போட்டுக்கோங்க இன்னும் வந்து இந்த பாத் ரூம் டாய்லெட் கிளீனர்ஸெல்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா ஆ அதுமாதிரி ஆமாம் அந்தமாதிரியும் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ஒரு பாட்டில் போட்டுக்கோங்க ஷாம்பு வந்து பாட்டில் ப்ளஸ் அண்ட் ஷாஷே ரெண்டுமே வேணும் பாத்திங் குளிக்கிற சோப்பும் அதேமாதிரி எனக்கு வந்து டவ் சோப் தான் வேணும் அண்டு பியர்ஸ்ஸு ஆ பாத்திங் சோப்பு வேறு எதுவும் போட்டுறா ஓகே தேங்க் யூ ஆ ஓகே ஓகே ரொம்ப தேங்க் யூ அதே போல் வாஷிங் பவுடர் மெ வாஷிங் மிஷின்க்குள்ளே பவுட்ரு லிக்விட் போட்டுக்கோங்க பவுட்ரு வேண்டாம் லிக்விட் போட்டுக்கோங்க அதுமாதிரி இப்போ இது எல்லாமே எல்லாமே உங்கள்கிட்ட அவைளபுலா ஓகே எனக்கு அப்பளக் கட்டு ஒன்று போட்டிருங்க அப்புறம் ஊறுகாய் ட பாட்டில் போடுங்க நெய் கண்டிப்பாக போடுங்க ஒரு கால் லிட்ரு இல்லை கால் லிட்ரே போட்டிருங்க இப்போதிக்கு கால் லிட்ரு போதும் நெய் போட்டுக்கோங்க அதுமாதிரி இது கரம் மசாலா மிளகாத்தூள் இந்தமாதிரி பாக்கெட்டில் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் கரம் மசாலா மிளகா ஆ மசாலா பாக்கெட்டெல்லாம் ஒன்று ஒன்று போட்டுக்கோங்க எல்லாமே போட்டுக்கோங்க அதுமாதிரி பட்டை கிராம்பெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் சேர்த்து போட்டுக்கோங்க இதெல்லாம் சேர்த்து போட்டுக்கோங்க ஓகே இவ்வளோ தான் இவ்வளோ தான் எங்கள் அட்ரெஸ் வந்து ஒன் நாட் ஒன் ஆ தேர்ட் ப்ளாக் நெய்வேலி

ஓகே ஆ ஓகேங்க மேம் நான் வீட்டில் இருக்கிறேன் அந்த டைமுக்கு எந்த வேலையும் வச்சுக்காம நான் இதுக்காக டெலிவரிக்காக வீட்டில் இருக்கேன்

இப்போ நீங்கள் டோர் டெலிவரி தானே பண்ணுறீங்க நான் கேஷ் அங்கேயே அங்கேயே தந்துடுறேன் கேஷ் ஆன் டெலிவரியே பண்ணிடுறேன்ம்மா ஃபோன் நம்பர் இதே கா காண்டெக்ட் நம்பர் இதே நம்பர் தான் காண்டெக்ட் நம்பர் இதே நம்பர் தான் சேவ் பண்ணிக்கோங்க ஓகே ஓகேங்க ஓகே தேங்க் யூ மேம் தேங்க் யூ